உங்கள் பங்குகளில் நடவு நட்ட பிறகு ஆடு மாடு எலி தொல்லைகள் அதிகமாக ஏற்படுகின்றன அந்த ஏற்படும்போது அதற்கு எலி பொறி வைப்பதற்கு எலி கட்டியை வைத்து எலியை பிடிப்போம் ஆடு மாடு வராத அளவிற்கு வேலி அடைத்து பாதுகாத்துக்குவோம் பாதுகாத்த பிறகு அது வந்து பல வகையான சேதத்தை ஏற்படுத்தும் அந்த சேதத்தை ஏற்படுத்தும் போது ஆடு மாடு வந்து கடித்து பாதி பயிரை சாப்பிட்ரும் எலி வந்து எலி வெட்டி பயிரை கொண்டு போய் எலி வளையில் வைத்துவிடும் அதேமாதிரி நெல் விளையும் போதும் அந்தமாதிரி எலிகள் வந்து நெல்லை அறுத்து கொண்டு போய் வச்சுரும் பயிறு உளுந்துகளை அறுத்து கொண்டு போய் வச்சுரும் பல விதமான சேதத்தை ஏற்படுத்தும் இதுக்கு நம்ப மருந்துகள் வைத்துதான் அதை வந்து நம்ப காபந்து பண்ணும் வேறு கிடையாது மருந்து வைத்துதான் அதை நம்ப பிடிக்கணும் கொள்ளணும்